எங்கள் ஊரில் வந்து இப்போ எந்த தேசிய விளையாட்டுமே நடத்தல ஆனால் எங்கள் டிஸ்டிக்ட்டில் வந்து நிறையா விளையாட்டு நடத்திக்கிறாங்க கிரிக்கெட்டு ஃபுட்பாலு கொக்கோ கபடி கபடியெல்லாம் வந்து நிறையா பேர் வந்து பார்ப்பாங்க பொண்ணுங்களும் வருவாங்க பசங்களும் வருவாங்க பெரியவங்களும் வருவாங்க கிரிக்கெட்டுனா வந்து தேசிய அளவில் வந்து நடத்திக்கிது எங்கள் டிஸ்டிக்ட்டில் வந்து அப்போ வந்து ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வந்து கலந்துக்கிறாங்க அதுவே கபடினா வந்து எல்லோருமே வருவாங்க கபடிக்கு கொக்கோவுக்கு கொக்கோவுக்கு வந்து பெண்கள்தான் அதிகமாக வருவாங்க அங்கே வந்து எல்லாமே ஸ்பான்ஸரும் பண்ணுவாங்க அவங்களே கபடி நடக்கும்போதெல்லாம் வந்து நைட்டு தான் நடக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேடியமெல்லாம் இது பண்ணிக்குவாங்க பெண்களும் வருவாங்க ஆண்களும் வருவாங்க அது கபடி மேட்ச் முடிச்ச கடைசியில் தான் யார் வின்னரு என்னென்னு பார்த்துட்டு தான் அங்கே இருக்கவங்க எல்லோருமே கிளம்புவாங்க